வந்து நான் சமைத்ததுல மீன் குழம்பு நல்லாயிருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கம்மாயில் மீன் பிடிச்சிட்டு வந்து நானே கட் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எங்கள் அம்மா சொல்லுவாங்க இதை இதை இப்படி பண்ணனும் அபப்டி பண்ணனும்பாங்க அதனால நானே அப்புறம் சொல்லுவாங்க மீனை ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு தனியாக குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக பிரிச்சு வச்சுருவேன் மண்டையும் வாலையும் குழம்புல போட்டு பாக்கி இருக்கற நடு துண்டங்களைலாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருவேன் மிளகாப்பொடி இத்தனை ஸ்பூன் போடணும் புளி இவ்வளோ கரைச்சி வச்சுக்க மல்லிப்பொடி இப்படி போடணும் எல்லாம் சொல்லுவாங்க அதனால் நான் மீன்குழம்பு அப்படி பண்ணுவேன் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டிலையும் பக்கத்து வீட்டுகாரவங்களும் வீட்டில் இருக்கிற பாப்பா எல்லோருமே சொல்லியிருக்காங்க நான் மீன் குழம்பு வந்து சூப்பராக வைப்பேன் அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா தான் இதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மீன் குழம்பு தான் பிடிக்கும் அதை மாதிரி ஒரு நாள் மட்டன் மட்டன் குடல் இருக்கும்ல அந்த குடல வந்து வீட்டில் இருக்கறவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க குடல் கிரேவியும் வச்சு கொடுத்தேன் அதுவும் நல்லா சொல்லுவாங்க நான் எப்பிட்னு வைப்பேன் அதனால் குடல் கிரேவியும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குடல் கிரேவியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு அதை மாதிரி ஒரு நாள் வந்து உருளைக்கெழங்கு வறுவல் பண்ண சொன்னாங்க உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிணேன் ரொம்ப ஈஸி ட்ரிக்கு தான் தயிர் சாதம் உருளைக்கெழங்கு வறுவல் வந்து செமை காமினேஷன் உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணி கொடுத்தேன் அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு உருளைக்கெழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் இட்